ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா நல்ல நல்ல நீட்டாக தலை சீவி எடுத்து அப்புறம் ஒரு அம் அம்பருவாக்கு கனகாம்பரம் பூ வாங்கி வச்சு முன்னாடி பூவை தூக்கிப்போட்டு முடியை முன்னாடி தூக்கிப்போட்டு எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ட்ரெஸு நல்லா அழகா நீட்டாக இருக்கணும் எனக்கு ஒரே ரெட்டு கலராக தான் பிடிக்கும் அந்த அந்த ரெட்டு கலரு சாரீ ரெட்டு கலரு சா சாரீ போட்டு சூப்பராக எடுக்கணும் ஃபோட்டா பிடிக்கும் நல்லா நீட்டாக அதை எடுப்பேன் அந்த பின்னாடி ஒரு பூவு இருக்கும் அது ஒரே ரோஸ் பூவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபோட்டா எடுத்து எனக்கு ஒரு ஆசை அதை எத்தனை தடவை பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தோணுது எனக்கு அந்த ஃபோட்டா பார்த்தா சூப்பராக இருக்கும் அழகா இருக்கும் முன்னாடி தூக்கிப் போட்டு ஃபோட்டா எடுப்பேன் முடி எப்போவுமே பார்த்தாலும் சரி எந்த ஃபோட்டா எடுத்தாலும் சரி முன்னாடி தூக்கிப் போட்டு தான் எடுப்பேன் எடுத்து அது ஒரு ஒரு இதாக இருக்கும் அழகா இருக்கும் நல்ல அந்த பூ கூட நம்ம முடியும் அந்த பூவும் ஒன்று போல் போட்டால் நல்லா ஜம்முனு அழகா நீட்டாக இருக்கும்